எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிறையா எங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் போவ நினைக்கிறாங்கன்னா ஹில்ஸ் சைடு அப்புறம் பீச்சு அப்புறம் அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் இருந்த அரண்மனை அவங்க வாழ்ந்த இடங்களுக்குலாம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வந்து கேட்டேன் ஏன் ராஜாக்கள் இருந்த இடத்துக்குலாம் போய் போய் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்துவிட்டு அங்கே போய் பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து நம்ப முன்னோர்கள் நம்ம போய் பார்க்கணும் எப்படியெல்லாம் வாழ்த்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க இன்னிக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இடம்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ப போய் பார்க்கணும் அதில் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை போய் பார்க்குறதுல நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஏன் பீச் சைடு போகறீங்கன்னு கேட்டதுக்கு நீ பீச் சைடு போய் உட்காந்தீனா அந்த அலைகளை பார்த்தீனா நீ உன்னவே மெய் மறந்து உட்காந்துருக்குவ உனக்கு எவ்வளோவோ கோவமாக இருக்கட்டும் அழுக வருதோ இல்லையோ அங்கே போய் நீ உட்காந்து அழு கோவம் மட்டும் கண்ட்ரோல் ஆயிரும் நீ உன்னையே மெய் மறந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து மலாய் மலாய்க்கு ஏன் போகறீங்க அதாவது ஹில்ஸ்ஸுக்கு ஏன் போகறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஹில்ஸ் சைட் போகறது வந்து ட்ராவல் அன்னைக்கு வந்து நல்லாருக்கும் வ்யூவ் அங்கே நின்று பார்க்குறதுக்கு வ்யூ வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் மேலே நின்று அங்கே நின்று ஒரு கற்று கற்றுனீனா உன்னோட எல்லாமே வந்து உன்னோட உனக்கு என்ன கவலை இருக்கோ அந்த கவலை எல்லாமே போய்விடும் நீ உன் மனசு வந்து ஒரு ஒருநிலையடைஞ்சிரும் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்தீனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க